எனக்கு ஒருவரோடு சிரமமான விஷயம்னா நான் ஒரு ஆஃபிஸில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் அதை நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண இடம் ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்கள் ஃப்ரெண்டானாக ஃப்ரெண்டானாங்க மீன்ஸ் அவங்க தான் இப்போ எப்படி சொல்கிறது நம்ம ஒருத்தவங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போகும்போது அவங்க தான க்ளோஸா இருப்பாங்கள் நமக்கு அவங்க கூட தான் நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே அவங்க கூட தான் இருக்கும் எல்லாமே நமக்கு கூட சாப்பிட்றதுலருந்து ப்ரேக்லருந்து எல்லாமே அவங்க கூட தான் நம்ம ஷேர் பண்ணிக்கிறதாருப்போம் வரதும் சரி ஈவினிங் போறதும் சரி எல்லாமே அப்படி இருக்கும்போது எல்லாமே நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ண என்னோடய பேர்ஸ்னல் விஷயத்துலேருந்து ஃபேமிலிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து மோஸ்ட்லி எல்லாமே நான் பண்ண பட் ஆனால் நான் ஒரு ப்ராசஸில் என்ன ஒரு ப்ராசஸில் போட்டுட்டாங்கள் அவங்கள வேறு ப்ராசஸில் போடும்போது என்ன ஆகிடுச்சு நான் வேறு பண்ணிட்டுருந்தேன் அவங்களுமே வேறு ப்ராசஸ் பண்ணிட்ருந்தாங்கள் அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன பற்றி வேறு மாதிரியும் என் கிட்ட ஒரு மாதிரியும் பின்னாடி ஒரு மாதிரியும் பேசிட்ருந்தாங்கள் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல டீம் ஒரே டீம் தான் எப்படினா ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகிடுச்சு நாங்கள் எல்லாருமே ஒன்றா சாப்பிட வேண்டியதாருக்கு மறுபடியும் நான் ஈவினிங் அவங்களே அவங்களே தான் பார்க்கணும் அவங்க கூடயேதான் ஒர்க் பண்ணனும் ஆனாலுமே அவங்க என்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு அவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுறப்போ எனக்கு சுத்தமா அந்த சுச்சுவேஷன் பிடிக்கல அதை நான் எப்படி அவாய்ட் பன்னன்னா கொஞ்ச கொஞ்சமாக ப்ரேக் நான் கட் பண்ணிட்டேன் லஞ்சுமே அவங்க கூட சாப்பிட்றது இல்லை என்னன்னா என்ன வாட் இஸ் வாட் அந்த மாதிரி நான் முடிச்சிகிட்டு வந்துட்டேன்